நம்ம எந்த அளவுக்கு லிமிட்டாக ஓட்டிட்டுப் போகிறோமோ பெட்ரோல் வெலை இப்போ நூற்றி ரெண்டு ருபா ஒரு லிட்ரு பெட்ரோல் நூற்றி ரெ ரெண்டு ருபா என் வாழ்க்கையில் அடித்திருப்பேன் வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் பத்தாயர ரூபாய்க்கு மேல் அடித்திருப்பேன் எப்படியும் வந்துடும் வண்டி வாங்கின ரேட்டுக்கே வந்துடும் இப்படி பெட்ரோல் அடித்தேன்னா அதுவும் பெட்ரோல் அடிக்கிறது பெருசு கிடையாது ஃபுல் டாங்க் ஃபுல் பண்ண ஃபுல் பண்ணக்கூடாது லிமிட்டாக அடிக்கணும் பெட்ரோல் பற்றலையா நம்ம அப்பப்போ அடிச்சிக்கலாம் லிமிட்டாக அடித்தின்னு டாங்க் ஃபுல் பண்ணால் ஒரு வேளை வண்டியில் போகும் போது வெயில் ரொம்ப அதிகமாகி வண்டி இல்லை டாங்க் பெட்ரோல் டாங்க்கில் பிடிச்சிட்டு எரிஞ்சுச்சின்னால் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் ஆபத்து நம்மளுக்கும் ஆபத்து அதனால் போகும்போது பார்த்து லிமிட்டாக பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் வெலையும் ஏறிடுத்து தான் என்ன பண்ணுறது பெட்ரோல் அடிச்சிடுறோம் ஊ ஊர் சுற்றணுனாலே பெட்ரோல் அடித்து தானே ஆகணும் வேறு வழி இல்லையே ஊர் சுற்றணுன்னா பசங்க கூட நல்லா ஜாலியாக ஊர் சுற்றணுன்னா பெட்ரோல் அடிக்கணும் வேலைக்கு போகணுன்னால் பெட்ரோல் அடிக்கணும் எங்கே வண்டி இப்போ எடுத்தால்கூட பெட்ரோல் அடித்திட்டு தான் எடுக்க முடியுது அப்புறம் என்ன பண்ணுறது ஆ பெட்ரோல் அடிக்கிலனால் நம்ம வாழ்க்கை போன மாதிரி ஆகிப் போய்விடுதே பெட்ரோல் வண்டி எடுக்காமல் நம்ம கை கம்முன்னு இருக்கமாட்டேங்குது பெட்ரோல் அடித்தா லிமிட்டாக இப்போது வண்டிக்கு ஃபுல் டேங்க் அடித்தா ஏழுநூறு எட்நூறு ரூபாய் எக்ஸ்எல்லுக்கு அடித்தா அறுநூறு ரூபாய்க்கு அடிக்கலாம் இதே மாதிரி என்எஸ் டூ ஹண்ட்ரடுக்கு அடிக்கறதுன்னால் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு அடிக்கணும் ஆயிரத்தி முந்நூறு ரூவாய்க்கு அடித்தேன்னா அப்புறம் நம்ம லாங்கில் ரொம்ப அடித்துட்டுப் போகும்போது வெயில் பட்டுச்சுன்னால் அப்படியே பற்றிட்டு எரிஞ்சுச்சுன்னா நம்மளுக்கும் ஆபத்து பக்கத்தில் இருக்கறவங்களுக்கும் ஆபத்து சுற்று வட்டார இருக்கறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஆபத்து தான் அதனால் பெட்ரோல் அடிக்கும் போது பார்த்து லிமிட்டாக அடித்துக்கணும் பற்றலன்னா கூட அப்புறம்

பெட்ரோல் அடிக்காதீங்க அடிங்க வேண்டாங்கல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ள அடித்துக்கோங்க பற்றலின்னா மேலே ஒரு டூ ஹண்ட்ரட் போட்டு அடித்துக்கலாம் நன்றி